தமிழ்நாட்டில் பாரம்பரியமான தொழில்ன்னால் அது கண்டிப்பாக விவசாயம் மட்டும் தான் மக்கள் எல்லோரும் வாழ்கிறதுக்கே விவசாயம் மட்டும் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லோருமே அவங்க என்ன விவசாயம் பண்ணுவாங்கன்னால் கரும்பு நெல் பருத்தி சோளம் இதெல்லாம் அறுவடை பண்ணுவாங்க காலப்போக்கில் அதெல்லாம் எப்படி மாறிட்டுருக்குன்னால் இப்போது வர நாட்கள்லாம் காலப் நிலை மாறிக்கிட்டுருக்குது பருவங்கள் மாறுது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்கிறதில்ல விவசாயம் ஒழுங்காக அதனால் பண்ண முடியலை அதனால் வருமானம் யாருக்கும் விவசாயிகளுக்கு ஒலுமா ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது அதனால் விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தையே விட்டுடலான்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறத்துக்கான வருமானம் அவங்ககிட்ட இல்லை அந்த விவசாயம் பண்ணணும் பண்ணுற பண்ணுறாங்க அந்த காசு கூட அந்த அவங்க போட்ட காசு கூட அவங்களுக்கு மறுபடி கிடைக்க மாட்டேங்கிது அதனாலேயும் அவங்க மோஸ்ட்லி விவசாயத்தை இப்போது விடலான்ற ஸ்டேஜில் இருக்கிறாங்க அதுக்கு பதிலாக அவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னால் கூலி வேலைக்கியோ இல்லை கட்டடத்தில் இந்த வாட்ச்மேன் கூட்டுற வேலை அந்தமாதிரி பார்க்கலாம் அந்தமாதிரி கிராமப்புறங்களில் நடந்துக்கிட்டு இருக்காங்க முன்னாடிலாம் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் தென்னை மரம் வாழைமரம் தென்னத்தோப்பு மாங்காய் தோப்பு இந்தமாதிரி வச்சுந்துருப்பாங்க அவங்க அந்த காய்கறி சாமான் கூட கடையில் வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சொந்த காட்டில் விளையிறதையே வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க ஆனால் இப்போதெல்லாம் காய்கறி காய்கறி அவ்வளோக்கா யாரும் போடுறதில்ல எல்லோருமே கடையில் தான் வாங்குகிறாங்க ஏன்னா அவங்க போட்டாலும் அவங்களுக்கு எதுவும் சரியா விளையல அவங்க கடையில் வாங்கறதுமே எதுவுமே ஹெல்தியானதில்லை எல்லாமே பூச்சிக்கொல்லி அந்தமாதிரிதான் போட்டுட்டு இருக்கோம் ஸோ வந்து ஆர்டிஃபிஷியலாக போட்ட மருந்து போட்டு தயாரிக்கிற அந்த உணவு பொருட்கள் காய்கறி பழங்கள் எல்லாமே உடம்புக்குத் தீங்குதான் விளைவிக்கும் வேறு தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அதிகமாக நெல் உற்பத்தி பண்ணுவாங்க

இந்த சைடு மோஸ்ட்லி பருத்தி சோளம் இந்தமாதிரி எல்லாமே போடுவாங்க கரும்பு நிறைய அறுவடை பண்ணுவாங்க வேறு